தொழில்நுட்பத்தில் மருத்துவத்துறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை பற்றி பார்ப்போம் மருத்துவத்துறையில் தொழில்நுட்பம் வளந்துள்ளதை பார்க்கும் போது ரேடியாலஜி அதோடய சிகிச்சை முறைகள் முக்கியமாக முன்னேறி இருக்குது ஏற்கனவே எக்ஸ்ரே போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த சிடி எம்ஆர்ஐ இந்த மாதிரி உயர்த்தர சோதனைகள்லாம் வந்து க்ரோனோ உயர்நிலைகளில் இருக்குது மேலும் பல பரிசோதனைகளுக்கு வழி வகுத்திருக்கு இந்த மாற்றங்களினால மருத்துவர்களும் சரி நோயாளிகளும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப உதவி உள்ளதாக கருதப்படுகிறது எக்ஸ்க்ரே ஸ்ரேன் உதவி அப்டிங்கிறது எக்ஸ்ரே ஸ்கேன் அப்டிங்கிறது மிகவும் ஒரு பொதுவான ஒரு மருத்துவ சோதனன்னு சொல்கிறாங்க இது எலும்பு அப்படி இல்லைனா ஒரு மென்மையான உடல் உறுப்புக்களை சோதனை செய்ய பயன்படுத்துது எக்ஸ்ரே மூலமாக டாக்டர்ஸ் எல்லாமே தீவிர தகதிகள் அல்லது பக்கவாட்டுகளைலாம் கண்டறிய முடியும் இதனால அவங்களுக்கு சரியான சிகிச்சை நம்மளால் அளிக்க முடியுது இதன் மூலமாக பல வகையான நோய்கள் மடிப்பு காயம் எலும்பு பிரச்சனை இது எல்லாமே நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணலாம் இங்கே இருக்க இப்போ இருக்க காலகட்டத்தில் வயது அதிகரிப்பினால நோய் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லலாம் இன்று உலகம் முழுவதுமே வந்து வசதி எல்லாமே அதிகரிக்குது அதனால் நிறைய புதுசு புதுசாக சிக்கல்கள் நோய்கள்லாமே அதிகரிக்குது அதிக மக்கள் தொகையும் அதிக மருந்துகளும் மருத்துவ பிரச்சனைகளுமே அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு வகையில் பார்க்கும் போது மக்களோடய நலம் அதனோடய ஆரோக்கியம் பகை பற்றிய கவைகள் கவலைகள் எல்லாமே அதிகரிக்குது இதனோடய மேம்பட்ட மருத்துவ சிகிச்சை மூலம் தொழில்நுட்பம் நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது நம்மளோடய மக்களோடய வாழ்க்கையும் சரி அவங்களோடய சுகாதார முறையும் சரி தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி எண்ணைகள நிறைய நம்மளுக்கு ஊட்டுது இன்று மருத்துவம் அப்படின்றது ஒரு மற்றொரு பரிமாணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்மளோடய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுத்திறனாக இது கொண்டிருக்கு